லாக்டவுன்ல வந்து நான் வந்து சமைக்கிறதுக்கு சமைக்கலாம்ன்னு ஆசைப்பட்டு வலைத்தளங்கள்லாம் துலவி கேரட் அல்வா கேரட் அல்வா வந்து செய்யிறதுக்கு முயற்சி செஞ்சேன் கேரட் அல்வா பால் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் கேரட்ல வந்து கேரட் பால் கேரட் பால் பண்ணோம் அதுவும் நல்ல ஒரு ப பாதாம் பாலோடு பலமடங்கு அது சுவையில் இருந்தது அது வந்து கேரட் வந்து லாக்டவுன்ல கே க கேரட் கிடைக்கிறதே கஸ்டமாக இருந்துச்சு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கேரட்டை சீவி துருவி அரைச்சி பால்ல வந்து சக்கரையை கலந்து கொதி வரும்போது இந்த கேரட்டை ஊற்றி இந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணிணேன் அப்புறம் ஊறுகாய் பார்த்திங்கன்னா விதவிதமான ஊறுகாய் வந்து முயற்சி பண்ணிணேன் லாக்டவுன்ல அதில் நான் முயற்சி பண்ண ஒரு அஞ்சு ஊறுகாயை உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மெயினாக இந்த வாழைப்பூவுல வந்து ஊறுகாய் தயாரித்தோம் எங்கள் தோட்டத்திலே பின்னாடி வாழைப்பூவு இருந்துச்சு சரி அதையே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த வாழைப்பூவுலாம் உரிச்சிட்டு ஆவியில வேக வச்சு நல்ல மிருதுவா அரைச்சி இப்பவே வாழைப்பூவ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சில மசாலா பொடிகள் கடுகு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு அந்த வாழைப்பூவும் பேஸ்ட் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஒரு புது புதுமையான ஒரு ஊறுகாயை நான் வந்து தயாரித்தேன் இந்த லாக்டவுன்ல அதேமாதிரி வாழைத்தண்டுலையும் முயற்சி பண்ணிணேன் வாழைத்தண்டையும் நறுக்கி அந்த வாழைத்தண்டுலையுமே முயற்சி பண்ணிணேன் அதுவும் நல்ல சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு அதனால் இந்த லாக்டவுன் வந்து எனக்கு இந்த புது புதுவகையான புதுமையான உணவுகளை வந்து சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு இப்போ வந்து நான் சமைக்கிறதுக்கு வந்து சிரமப்படுறதே இல்லை லாக்டவுன்க்கு அப்புறம் எந்த டெ எதுனாலும் ஒரு புதுமையாக தயாரிக்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல பழச்சாறு தயாரிச்சோம் அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில பழச்சாறு தயாரித்தோம் நெல்லிக்காவை வந்து ந நடுவில் இருக்கிற கொட்டையை நீக்கிவிட்டு க்ரைண்டர்ல அரைச்சி அதை சாறு புழிஞ்சி அதை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சிறிது சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து அதை ச லைட்டாக கொதி வந்தோடன்னே இறக்கி இந்த மாதிரியான உணவு ஜூஸ்ஸை வந்து முயற்சி பண்ணோம் அது நல்லா சத்தான ஜூஸ் அது என்னென்ன ஜூஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா அதாவது குளிர்பானம் அதை பார்த்திங்கன்னா பப்பாளியில நெல்லிக்காயில் வாழைத்தண்டுல அப்புறம் வாழைப்பலத்த வந்து அரைச்சி வெயில்ல வச்சோம்னால் அதில் ஒரு சாறு மாரிவரும் அந்த வாழைப்பல சாறில் இருந்தும் நம்ம வந்து குளுக் குளிர்பானங்கள் தயாரித்தேன் அது அப்புறம் அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பொடியெலாம் கலந்து உளுந்து மூலிகை பொடி இதெல்லாம் கலந்து மூலிகை அப்பளம் ஒன்று தயாரித்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்தது இது நல்ல சுவையாகவும் நல்ல சத்தாகவும் அந்த இது முயற்சி பண்ணேன் அப்புறம் வீட்டில அம்மாக்கூட ஒய்ஃப் கூடலாம் சேர்ந்து அந்த கொழம்பு வைக்கிறது எப்படி இட்லி சுடுறது எப்படி தோசை சுடுறது எப்படி வந்து சமையல்ல வந்து மொத்தமாகவே சமையல் கத்துக்கிறதுக்கு தான் அதிகப்பட்ச நேரமாக இந்த லாக்டவுன்ல வந்து நான் முயற்சி பண்ணிகிட்ருந்தேன் அதனால் அந்த லாக்டவுன்ல வந்து சமையல் கலை வந்து எனக்கு முழுமையா வந்து நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு நல்ல ஒரு நேரம் கெடைச்சிது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அல்வா ஊறுகாய் ஜூஸ் அப்பளம் இந்த வகையில் வந்து இன்னொன்று வந்து மசாலா பொடி மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம் ஏன்னா அது கடையில் வந்து அதிக வெலை கொடுத்து வாங்குகிறோம் இல்லையா அதனால் நல்ல க மிளகாயை காய வச்சு மிளகாய்த்தூள் தயாரித்தேன் மல்லியை நல்லா நாட்டு மல்லி நல்லா காய வச்சு அரைச்சி மணமாக நாட்டு மல்லித்தூள் அப்புறம் மஞ்சளை வந்து அரைச்சி மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு பட்டை கிராம்பெலாம் போட்டு வந்து சிக்கன் தயாரிக்கிறதுக்கு சிக்கன் மசாலா மட்டன் சமைக்கிறதுக்கு மட்டன் மசாலா மீன் மசாலா கறி மசாலா இந்த மாதிரியான மசாலா பொடி வகைகள் அப்புறம் சாப்பாட்டில கலந்து சாப்பிட்றது வந்து பூண்டுப்பொடி பருப்புப்பொடி மூலிகை சாதப்பொடி இந்த மாதிரி ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தயாரித்தோம் அந்த இதெல்லாம் இதெல்லாம் முயற்சி பண்ணோம் அதனால் பல்வேறு வகையான உணவுகளும் வந்து இந்த லாக்டவுன்ல சா நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஆர்வமாகவும் அதை பற்றியான தேடல்களும் வந்து வலைத்தளத்தில் தேடி புதுசு புதுசாக புதுமையாக உருவாக்கி பண்ணியிருக்கோம் அதனால் இந்த லாக்டவுன் வந்து எனக்கு சிறப்பாக அந்த சமையல் இப்போ முயற்சி பண்ண இந்த இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா அந்த உணவுகள்லாம் நான் வந்து கற்றுக்கிறது மூலமாக எனக்கு அந்த லாக்டவுன்ல அந்த முயற்சியை நான் பண்ணேன் உணவு சமைக்கிறது